குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலியில நாங்கள் அஞ்சு பேர் அப்பா அம்மா நான் தம்பி தங்கச்சி இருக்காங்க ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலின்னு சொல்லலாம் நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த மாதிரி இருப்போம் எங்கள் அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க எப்போவுமே பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ள அந்த மாதிரி பிரிச்சு பார்க்க மாட்டாங்க எங்கள் ஊரில் எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்கள ஏன் படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அவங்க வந்து சொந்த காலில் நிற்கணும் தைரியமாக இருக்கணும் அதுக்காக எப்போவுமே அவங்களுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால எல்லாரும் வந்து நீங்கள் கல்யாணத்துக்காக சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னா கூட எங்கள் அப்பா எங்களோட படிப்பு செலவுக்காகதான் நிறைய பண்ணாங்க எங்கள் அப்பா வந்து விவசாய வேலை செய்றவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேம்லி அவங்க விவசாயம்ன்னா தினக்கூலி அவங்க டெய்லி வேலைக்கு போயிவிட்டு வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு அன்னக்கு செலவு எல்லாமே அப்படி இருக்கிற காலகட்டத்துல எங்கள் அப்போ எங்களை என்ன விருப்ப படுறோமோ அதை படிக்க வச்சாங்க என் தங்கச்சியும் அதே மாதிரி படிக்க வச்சாங்க என் தம்பி என்ன விருப்ப படுறானோ அதையே படிக்க வச்சாங்க நானும் என் தங்கச்சி என் தம்பி எல்லாருமே வந்து எப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் நிறைய சண்ட போட்டுக்குவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்கேன் என் தம்பி தங்கச்சிங்க கூட எனக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு செல்லமான பிள்ளையாக வளர்ந்தேன் நான் அம்மா எப்படி அப்படின்னா எங்கள் மூணு பேரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க நிறைய விஷயம் வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுகிட்டேன் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ம் அது அவங்க கிட்டந்து கற்றுகிட்ட முதல் விஷயம்ன்னு சொல்லலாம் ஸோ எதையுமே ஈசியாக மற்றவங்கள ஹர்ட் பண்ண மாட்டாங்க மற்றவங்க ஹர்ட் பண்ணாலும் அதை வந்து அனுசரிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் திரும்ப பதிலுக்கு பதில் பேசணும் பதிலுக்கு பதில் அவங்கள ஹர்ட் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க எப்படின்னா ரொம்ப பொறுமை ரொம்ப விட்டுகொடுத்து போவாங்க அந்த மாதிரி ஸோ எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின் சொல்ல நிறைய ஃப்ரீடம் எங்களுக்கு நாங்கள் நினச்சத படிக்கிறதுக்கோ நினச்ச மாதிரி இருக்கிறதுக்கோ நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கோ அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனாலதான் நாங்களுமே வந்து எப்படி இருக்கணும் எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்தாமாதிரி நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம் இப்போ நான் என் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் வீட்டில் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிப்பேன் என் தம்பி தங்கச்சுமே அப்படிதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் வீட்டில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு காலேஜில் என்ன நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுனோம் அவங்க என்னலாம் சொன்னாங்க அவங்களோட ஃபேமிலிஸ் பற்றி அந்தமாதிரி எல்லா விஷயமுமே வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கும் ஸோ எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இருக்காது ஸோ அதே மாதிரி அவங்களும் வீட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதனால்தான் எங்களை எங்களுக்கும் அதையும் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு எல்லாத்தையுமே எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிது எங்களோட ஃபேமிலி சுச்வேஷன் எல்லாம் நாங்கள் எப்டி இருக்கணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் ஆனால் அதுக்கப்புறம் நான் படிச்ச ப்ரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் கட்ட ரொம்ப சிரம பட்டாங்க அந்த சிரமத்துக்கு மத்தியில் நான் வந்து படிச்சேன் படிச்சதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறமாதிரி ஒரு லைஃப் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு புரியிறத்துக்கு ரொம்ப லேட்டாச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம ஒரு ட்ரீம் லைஃப்ல தான் இருப்போம் ட்ரீம் லைப்பில் இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிச்சு என்னோட ஹஸ்பண்டு என்னோட கேரக்ட்ரு மாதிரியே அப்படின்னு சொல்லலாம் நிறைய விசயங்கள்ல எங்கள் கூட சிமிலராக இருப்பாங்க பட் அதே மாதிரி ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒத்து போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்தமாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்துச்சு அதுக்கப்புறம் ஏன் தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அவளோட லைஃப் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு நாங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் மேரேஜ் ஆயி போனதுக்கப்புறந்தான் இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியை அதிகமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அவங்களோட அன்பு எல்லாம் எங்களுக்கு நிறையா புரிய ஆரம்பிச்சிது எங்களோட சண்டைகளெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பாசமாக மாற ஆரம்பிச்சிது ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமானதுனால ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த சண்டைகள் எல்லாம் இப்போ வந்து ஒரு சந்தோசமான ஒரு நினைவுகளாக மட்டுமே மாறிக்கிட்டுருக்கு எப்போவாது சந்திக்கும்போது அந்த அது பழைய படியான அந்த சண்டைகள் அது மறுபடியும் அந்த சின்ன வயசுக்கே போன மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து மறுபடியும் அந்த ஃபேமிலிக்கு போகும்போது கிடைக்கும் அது என்னைக்குமே வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அது அம்மா வீட்டில் இருக்கும்போது நம்மளை அப்பா அம்மாவோட இருக்கும்போது தம்பி தங்கச்சிவோட இருக்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷமான லைஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் என்னோட பையன் அவன் ரொம்ப வால்தனம் பண்ணுவான் ரொம்ப சுட்டி ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே அப்டிதானே சரி என்னோட ஃபேமிலி இதுதான் ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் ஸோ அதில்லாம நிறைய கஷ்டமான விஷயங்கள்லையும் ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்டிவ்வாக இருந்து இருக்கோம் ஸோ நாங்கள் சந்தோஷமாக இருந்ததை விட கஷ்டமான இரு கஷ்டமான சூழ்நிலைகள்தான் வந்து அதிகமாக இருந்து இருக்கு ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஸோ அந்தமாதிரி சுச்வேஷனில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு கட்டத்துலையும் நாங்கள் ஒன்னாக இருந்து அதை தாண்டி வந்து இருக்கோம் ஸோ இதுக்கப்புறமா லைஃப்பை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு